சார் குட் மார்னிங் சார் சார் நான் உங்களோட கடையிலேருந்து எனக்கு இந்த ஃபூட் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த ஃபுட்டு வந்து இந்த ஃபுட்டில் வந்து எதுவும் ஃப்ரீ கூப்பன்ஸ்லாம் ஆர்ட்ரு பண்ணிருக்கேன் அந்த சிஸ்டத்தில் வந்து ஃப்ரீ கூப்பன்ஸ் இருந்துச்சு அப்படினா எனக்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படினா வேற எதுவும் அவங்களோட கடையில் எதுவும் ஆஃபர்ஸ் சம் வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படினா நீங்கள் எனக்கு ஆன்லைனில் பார்த்து எனக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அதை எனக்கு கொடுங்க சார் தேங்க்யூ